ஹலோ நான் மர்ட்டி ரேடியோவில் இருக்க குழந்தையத்தான் வரைஞ்சிருக்கேன் முதல் முதலனே ரொம்ப கியூட்டாக இருக்குது அதே மாதிரி அந்த குழந்தைய பார்த்தாவே ஒரு உணர்ச்சிப்பூர்வமாக ஒரு இது பாசம் ஏற்படும் அந்த குழந்த அப்போ அப்படி ஒரு செல்வாக்கில் இருக்கும் அந்த கொ படம் ரெண்டாவது அந்த கொ அந்த படத்தை பார்க்கறவங்க அடுத்தவங்க பார்த்தாலும் அது ரொம்ப நே நேசிக்கிற அளவுக்குதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம்